என்னுடைய பிறந்தநாள் வந்து பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்னுடைய கல்யாண நாள் அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எனக்கு வந்து மகள் வந்து பிறந்தநாள் வந்து இருவத்திரெண்டு அஞ்சு தொண்ணூற்றி ஆறு என்னுடைய மகன் பிறந்தது வந்து ஒன்று ஆறு தொண்ணூற்றி ஏழு மகளுக்கு கல்யாணம் பண்ணிண டேட் வந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க இந்த இந்த டேட்லெலாம் நாங்கள் வந்து எங்கள் குலத்தெய்வம் சாமிக்கு போவோங்க ஒவ்வொரு டைமும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொரு டைமும் அன்னதானம் போடுவோம் எல்லாம் அதாவது இந்த அஞ்சு நாள்லையும் அன்னதானம் நிறைய போடுவோங்க அங்கே அன்னதானம் போட்டு நல்ல சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக ஊர் வந்து சேர்வோங்க